என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து நைன்டீன் செவென்ட்டி ஃபைவில் நான் பிறந்தேன் நான் அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப பஞ்சமாக இருக்கும் எல்லாமே வந்து அப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து சாப்பாடு வரும் மஞ்சள் மாவு அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கனா குச்சிவள்ளி கிழங்கு கீரைங்க இது தான் வந்து அந்த காலத்திலலாம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதைதான் வந்து ஸ்கூலிலையும் கொடுப்பாங்க மஞ்சள் மாவு அப்படின்ட்டு சத்துணவு ஸ்கீம் அப்போ தான் அப்போ தான் வந்துச்சு அதுவந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மிட்டே மிட்டே மீல்ஸ் அப்படினு சொல்லுவாங்க அந்த காலத்தில் காமராஜர் பீரியட்லெலாம் வந்தது அது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சினா அடுத்து அடுத்து திராவிட கழகங்கள் அந்தமாதிரி டைம்லெலாம் பார்த்திங்கனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவெலப் பண்ணி இன்றைக்கி வந்து நல்லா போயிட்டுருக்குது சத்துணவு ஸ்கீம்லாம் அப்போ அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிட்டு முடித்திட்டு அப்படியே காலேஜ் போகணுன்னு பியுசி அப்போல்லாம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் கிடையாது பியுசி முடித்தோம் பியுசி முடித்திட்டு அப்படியே வேலைக்கு போய்ட்டு அப்போல்லாம் வந்து இவ்வளோலாம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் இவ்வளோ பஞ்சமெலாம் கிடையாது நல்லாவே கிடைக்கும் காலேஜ்லாம் முடித்தம்னாலே அப்போலாம் டிப்ளமோ ஃபுல்லாக இன்ஜி என்ட்ரென்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு இல்லையா ஒரு எண்பது தொண்ணூறு அந்தமாதிரி டைம்லெலாம் பார்க்கும் போது டிப்ளமோ அப்போ டிப்ளமோ பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் நாலு காலேஜில் மட்டும் தான் இருந்துச்சு மதுரையில் தியாகராயா இந்தமாதிரி காலேஜில்தான் வந்துச்சு அப்போது அதெலாம் வந்து டிப்ளமோவுக்கே என்ட்ரென்ஸ் எக்ஸாம் இருந்ததுதான் உள்ளார போனாங்க எங்கள் செட்லெலாம் அப்போ அதெல்லாம்தான் அதை முடிச்சிட்டு அதுக்கு அப்பறம் இன்ஜினியரிங் அப்பலாம் வந்து பாத்திங்கனா வேலைலா வந்து ஊரில்ஒரு இன்ஜினியரிங் தான் இருப்பாங்க இன்றைக்கித்தான் பார்த்திங்கனா ஒரு ஊரில் நூறு பேரு இன்ஜினியரிங் படித்திட்டு இருக்காங்க எங்கள் காலத்திலெலான் வந்து ஒரு ஊருக்கே ஒரு இன்ஜினியரிங் தான் இருப்பான் அவங்களும் தெரியும் உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற முன்சீஃப்பு அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் ஊரில் இவன் ஒருத்தன் தான் இன்ஜினியரிங் படிக்கிறான் அப்படிங்குறது அவர்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படிங்குறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக அடையாளப்படுத்திடுவாங்க அதேமாதிரி வேலையும் பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் ஈபி ட்ரான்ஸ்போர்ட்ங்கிறது இப்போ தான் வந்தது சமீபத்தில் தொண்ணூறுகளுக்கு அப்புறமேட்டுதான் வேலைவாய்ப்பெலாம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு தவிர அப்போல்லாம் வேலை கம்மி ஈபி தான் இருந்துச்சு ஈபி அதை விட்டால் ஹோட்டல்கு வேலைக்கு போவாங்க அப்புறம் பார்த்திங்கனா இங்கே பிஹெச்ஈஎல் திருச்சி நெய்வேலியில் இருக்கிற என்எல்சி இதுமாதிரி இதெல்லாம் வேலைக்கு எடுத்திட்டுருந்தாங்க அப்போல்லாம் கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் உடனே கிடைக்கும் ஈஸியாகவே கிடைக்கும் கொஞ்சம் படித்தோம்னாலே போதும் அதனால் வந்து வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அமைஞ்சிச்சி ஃபேமலியும் நல்லபடியாக அமைஞ்சிச்சி இப்போ அப்படியே வயசு ஆயிடுச்சு இது தான் என்னோடைய லைஃப்